ஆ சொல்லுங்கள் ஆ வரலாம்ண்ணே எத்தனை பேர்ண்ணே இங்கேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோ மீட்டர் வருதுண்ணே ஒரு ஆயிரருவா போட்டுக்கலாண்ணே ஒரு தொள்ளாயிரருவா போட்டுக்கலாண்ணே இல்லாட்டினால் சரி வாங்க கடைசியாக எண்நூறுவானா ஓகே போகலாம் வாங்க ஆமாம் இப்போ லீவுனாலே அதனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாப்புலே இருக்கும் ஆ ஏதுவும் லக்கேஜ் இருக்காப்பா ஏதுவும் சரிப்பா ஓகேப்பா ஓகே ஆ ஆ ஆ ஆ ஜிபே பண்ணிக்கலாம்ப்பா வாப்பா கரெக்ட்டாக உங்கள் லொக்கேஷன் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுங்கள் நான் வரேன் ஆ ஓகேப்பா ட்ராவல்க்காக எத்தனை பேர் வரீங்க ஓகேப்பா ஓகேப்பா